நான் பகவத் கீதை படிச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு பழமொழி வரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னால் அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் எனக்கு பகவத் கீதைனா படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் நான் நல்லா அதெல்லாம் விரும்பி படிப்பேன்